நீங்கள் ட்ராவல்ஸுங்களா

அப்படிங்களா நாங்கள் வந்து நாங்கள் காங்கேயங்கிற ஒரு ஏரியாவில் குடியிருக்கிறோங்க நாங்கள் வந்து கன்னியாகுமாரி டூர் போகலான்னு இருக்கிறோங்க அதுக்கு ஒரு டிராவல்ஸ் வேணும் அதுக்காக உங்களுக்கு கால் பண்ணிணேங்க ஆமாங்க நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் போகலான்னு இருக்கிறோங்க குடும்பத்துலேயேங்க ஆமாங்க சரிங்க ஆ சரிங்க மினி இந்த மினி ட்ராவல்ஸ் இருக்குதில்லங்க ஆ ஆ அந்தமாதிரி சொன்னால்க்கூட எங்களுக்கு போதுங்க அதுதான் கன்னியா ஏன்னால் அங்கே மூணு மூணு நாள் போகலான்ட்டு இருக்கிறோங்க ஆமாங்க ஆமாங்க கன்னியாகுமரி போய்விட்டுங்க கடலெல்லாம் சுற்றிப் பார்த்துட்டுங்க குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போகிறேங்க நிறையா சுற்றி பார்க்க வேண்டிய ஏரியா நிறையா இருக்குதுங்க அதெலாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அங்கே மூணு நாள் தங்கிவிட்டு அப்புறமா வரலான்ட்டு இருக்கிறேங்க ஆமாங்க தங்குறதுக்கு இடம் வசதி வேணுங்க ஆ நீங்களே பாருங்க நீங்களே பார்த்துக் கொடுங்க நீங்களே பாருங்க எங்களுக்கு கம்மியான வாடகையில் பார்த்து கொடுத்திங்கன்னா போதுங்க ஆமாங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க

சரிங்க நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சரிங்க ஆ மூணாவது நாள் நைட்டு கிளம்பிடுவேங்க ஆ ஆமாங்க ஆமாங்க மூணு நாள் கணக்குங்களா சரிங்க

சரிங்க எங்கள் குழந்தைங்களோட கூட்டிகிட்டு வரறோங்க ஏசி வேண்டாங்க

சரிங்க ஆ கேட்டு கூப்பிடுங்க வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் இப்போ டூர் போகிறோங்க கொஞ்சம் எங்களுக்கு குறைச்சி வாடகை கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும்ங்க சரிங்க ஆ சரிங்க ஆ சரிங்க கூப்பிடுங்க ஆ சரிங்க சரிங்க வச்